ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஷர்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் போடணுன்னு சொல்லி வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ ஃப்ளிப்கார்ட் தான் நான் யூஸ் பண்ணுறேன்னு வைங்களேன் இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வேணுன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் இந்த மாரி ஷர்ட்ஸ் ஆஃபரில் இருக்கு அப்படின்னோன்னே நான் உள்ளே போய் செக் பண்ணேன் என்னென்ன ஷர்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிறததான் நான் முதல்ல செக் பண்ணுவேன் ஷர்ட்ஸ் எல்லாம் ரெண்டாவது பார்த்துட்டு ஓகே இப்போ இது வெளியில வந்து பார்த்தீங்கன்னா லுக்காக இருக்கும் ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது ஸோ அதனால நல்லா அலசி ஆராய்ஞ்சு பார்ப்பேன் ஸோ எப்போ வந்து எனக்கு வந்து பிடிச்சிருக்குன்னு தோணுதோ அப்போ வந்து கரெக்டாக வந்து என்ன பண்ணுவேன்னா உள்ளே போய் செக் பண்ணுவேன் செக்கிங்கில வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து நம்மளுக்கு தேவையான கலர் கலரை கரெக்டாக செக் பண்ணணும் நமக்கு பிடிச்ச கலரை செலக் பண்ணிட்டு சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வேண்டிய சைஸ் எடுக்கணும் இப்போ எனக்கு எக்எல்ன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லு அதனால் நான் எல்லை செலக்ட் பண்ணுவேன் அப்படி கிடைக்கும் நான் எல்லு செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்து அதோட ப்ரைஸ் பார்க்கணும் ப்ரைஸ் பார்த்துட்டு ஓகேவா இருந்தால் ஓகேன்னு கொடுக்கணும் அதை விட பெஸ்டுன்னா வாட்ச் கொடுங்க விஷ் லிஸ்ட்டில் போட்டுருவேன் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வேள எனக்கு அந்த ஷர்ட் வந்து இன்னும் ஆஃபரில் கிடைக்கணும் இப்போ வந்து ஃப ஃபைவ் ஹண்ரட் இருக்கிற ஷர்ட்டு வந்து எனக்கு டூ ஹண்ட்ரட்டில் கூட கிடைக்கும் இல்லைன்னா பை ஒன் கெட் ஒன் ஃப்ரீயில கூட கிடைக்கும் முதல்ல ரிவியூ செக் பண்ணுவேன் இதுக்கு முன்னாடி வாங்கிருக்குறவங்க வந்து அவங்களுக்கு பிடிச்ச இப்போ ஒரு ஷர்ட் வந்து வந்துருக்கு சூப்பராக இருக்கு இல்லைன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரியில பிரச்சனை இருக்கு இப்படி இருந்தால் போடுவாங்க இந்த மாதிரிலாம் செக் பண்ணும் இதெலாம் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நீங்கள் ரிவியூ பார்க்காம இப்போ எந்த ப்ராடக்ட்டுமே வாங்க முடியாது ரிவியூவில வந்து உண்மைய தான் இருக்கும் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ரிவியூவில என்னென்னா காசு கொடுத்து இப்போ ஒரு ஆளுக்கு வந்து உங்களுக்கு இந்தாங்க ஐந்நூறுரூவா வச்சிக்கோங்க நீங்கள் வந்து அன்னக்கு இந்த ரிவியூவில சூப்பர்ன்னு போட்டு விடுங்க அப்படின்பாங்க ஸோ அந்த மாரிலாம் இருக்கு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது ஒரிஜினல் ரிவியூ மட்டும்தான் அலவுடு பார்த்தீங்கன்னா ரிவியூவில போய் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டுருப்பாங்க இப்போ நீங்கள் ஒரு ஷர்ட் வாங்குறீங்கன்னா அந்த ஷர்ட்டோட காட்டனா ஆ காட்டன் பியூர் காட்டன் தான் நல்லாருக்கு குவாலிட்டி சூப்பராக இருக்கு பட்டன்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்கு ஷர்ட்டும் டைட்டாக ஃபிட்டாக சூப்பராக இருக்கு சைஸ்கேற்ற ஷர்ட்டு இது மாரி எல்லாம் இருக்கணும் இந்த மாரி எல்லாம் இருந்தால்தான் கன்ஃபார்ம் பண்ணணும் ஆமாம் இது வந்து ஓகே நல்ல ஷர்ட் தான் நம்ம எங்கே ஆர்டர் போடலாம் அப்படிங்கிறத நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணும் கன்ஃபார்ம் பண்ணதுக்கு முன்னாடி போயிவிட்டு இதெல்லாம் செக் பண்ணுங்கள் செக்கிங் ப்ராசஸ் ரொம்ப முக்கியம் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணீங்கன்னா தான் தெரியும் ஓகே அப்போ இதை வாங்கினா ஒர்த்து அப்படி எங்கேயாவது தெரிலன்னா மறுடியும் நீங்கள் செக் பண்ணும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இவ்ளோத்தியும் செக் பண்ணிவிட்டு ஸோ வந்து இன்னோரு முக்கியமான ஃப்ளிப்கார்ட் ஆப்ஷன் என்னான்னா இப்போ நீங்கள் ஒரு பொருள் வாங்குறீங்க இல்லை அந்த பொருள் வந்து கூட ரெண்டு பொருள் வாங்குறீங்க இப்போ ஒரு ஷர்ட் ஒன்று வாங்குன்னா கூட ஃபேண்ட்டு ஃபேண்ட்டு அதற்கேத்தாப்ல க்ளாஸ்ஸு வாட்ச்சஸ் இந்த மாதிரியெல்லாம் சேர்த்து போடணும் சொல்லி உங்களுக்கு அதுலருந்து ஆஃபர் விழும் ஸோ நீங்கள் மொத்தமாக கால்குலேட்டரில் போட்டு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மொத்தமாக தனித்தனியாக வாங்கினா ஒரு ரேட் வரும் எவ்ரி ஷிப்பிங் ஷிப்பிங் சார்ஜ்ஜி பார்த்தீங்கன்னா ஒரு சிலது ஒன்றுக்கு நூறுரூபா அப்படின்ருக்கு ஒரு சிலதுக்கு இருக்காதுன்னு வைங்களேன் இப்போ ஒன்றுக்கு நூறுரூவான்னா நான் நாலஞ்சு ஆர்டர் போட்டுவிட்டு எல்லாத்துக்கும் சேர்த்து எனக்கு வந்து நூற்றி இருவரூவாதான் ஷிப்பிங் சார்ஜ்ஜி வரும் ஸோ இப்போ நான் தனி தனியாக ஆர்டர் போட்டால் ஒவ்வொன்னுக்கும் நூறு நூறுரூவாங்குறப்போ நானுறுவாலேருந்து முந்நூறுரூபா வரை ஸோ அதனால தான் பெஸ்ட்டு என்னான்னா நீங்கள் வந்து தனித்தனியாக ஆர்டர் பண்றதை விட ஓகே இதெல்லாம் ஆர்டர் போட்டால் இவ்வளோ ரேட்டு வருது எல்லாத்தையும் விஷ் லிஸ்ட்டில் போட்டு வச்சிட்டு காசை ரெடி பண்ணிவிட்டு அடுத்த ஆர்டர் போடணும் ஸோ ஆர்டர் போடுற மோஸ்ட்லி நான் வந்து ஏன் அட்ரஸ்லேருந்து எல்லாமே போட்டுருவேன் ஃபோன் நம்பர் வந்து முக்கியமாக கொடுக்கணும் ஃபோன் நம்பர் கொடுக்கலைன்னா வர மாட்டாங்க ஃபோன் நம்பரை கரெக்டாக கொடுத்துட்டு அட்ரஸ்ஸும் பக்காவாக கொடுத்துரணும் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்பறந்தான் இது பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவெரி தான் மெயினாக செக் பண்ணும் ஏன்னா இப்போ ஒரு இடத்துல வந்து இப்போ வந்து நிறையா ஃப்ராடு இருக்கு ஸோ கேஷ் ஆன் டெலிவெரி தான் நான் எப்போவும் சூஸ் பண்ணுவேன் கேஷ் ஆன் டெலிவரி இல்லைன்னா ஆட்ரு சீக்கிரம் போட மாட்டேன் நீங்கள் காசை கொடுத்து ஆட்ரு போட்டிங்கேன்னு வைங்களேன் அந்த ஆட்ரு வந்து பார்த்தீங்கன்னா பல பிரச்சனை வைக்கும் ஆட்ரே சில நேரம் வர முடியாது காசும் போயிவிட்டா என்ன என்ன நினைப்பாங்க ஆனால் நமக்கு காசு வந்துவிட்டு இனி நம்ம எதுவும் போட்டோம் கொடுக்கல அப்படின்னு நினச்சிக்கோங்க ஒரு சில டீலர்ஸ் இன்னமும் இருக்காங்க ஆனால் ஒரு சிலவங்க மட்டும் வந்து ஜெனியூன்னா இருக்கும் எல்லாமே ஸோ அதனால தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்லணும்னா காசை வந்து செக் பண்ணுங்கள் முதல்ல வந்து கேஷ் ஆன் டெலிவரியே ப்ரிஃபெர் பண்ணுங்கள் வீட்டில் இ கேஷ் ஆன் டெலிவரி செக் பண்ணீங்கன்னா இப்போ அவங் கேஷ் ஆன் டெலிவரி கொடுத்தா வீட்டில் வந்து நம்ம கையிலருந்து கேஷ் வாங்கிகிட்டு நம்மகிட்ட ஆட்ரு தருவாங்க ஆர்டர் தந்த அடுத்த செகண்டே நீங்கள் வந்த உடனே பிரிச்சு எல்லாம் செக்கிங் பண்ணுங்கள் ஒரு வேளை தப்பாக இருந்தால் டெலிவரிக்கு நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்துச்சில அந்த நம்பர்க்கு நீங்கள் ரிட்டர்ன் ஃபோன் பண்ணுங்கள் ஃபோன் பண்ணி இல்லை எனக்கு இது வேண்டாம் நான் கேன்சல் ஆர்டர் கொடுத்துருவேன் நீங்கள் எட்டு போயிருங்க அப்படின்னா கொடுத்துட்டு காசை திரும்ப தந்துருவாங்க ஈஸியாக முடிஞ்சிரும் நீங்கள் டிலே பண்ணக்கூடாது அதான் முக்கியமான விஷயம் நீங்கள் டிலே பண்ணிங்க உங்களுக்கு அது வராது ஸோ பார்த்துக்கோங்க டிலே பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள் அது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு ஸோ ஓகேவா டிலே பண்ணாத மாரி நீங்கள் பார்த்து ஓகே இப்போ இது இப்படி இருக்கா அப்போ வந்து நமக்கு இது தேவைப்படாது இந்த மாரி சொல்லுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்டில் இருந்தால் ஆஃபர் இப்போ உதாரணத்துக்கு ஃப்ளிப்கார்ட்டுன்னா ஃப்ளிப்கார்ட்லயும் ஒரு சில ஆஃபர் இருக்கும் இப்போ அமேசான் வந்தீங்கன்னா க்ரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு பொருள் வாங்குறதுக்கு கம்மி கம்மி ரேட்டாக இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு பொருள் வாங்குறதுக்கு உங்களுக்கு இவ்ளோ தான் கம்மியான ரேட்லையும் கிடைக்கும் ஒரு சம் டைம்ஸ் அதிகமான ரேட்ல கூட கிடைக்கும் ஆனால் இப்போ அமேசான் க்ரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் மூண் நாள் நடக்கும் மூண் நாள்லருந்து அஞ்சு நாள் போல் நடக்கும் அந்த அஞ்சி நாளுக்குள்ளே நீங்கள் உங்களுக்கு வேண்டியதை ஆர்டர் போடுங்கள் ஸோ ஆர்டர் போட்டீங்கன்னா அது கம்மி ரேட்டில் இருக்கும் ஏன்னா ஓ இந்த மாரி அமேசான் க்ரேட் இண்டியன் ஃபெஸ்டிவல் மாரி பெரிய பெரிய ஃபெஸ்டிவல் வரும் மோஸ்ட்ல ஃப்ராட் விடுவானுங்க இப்போ ஒரு வெப்சைட் அமேசான் மாரியே ரெடி பண்ணிருப்பாங்க ஆனால் அது ஒரு வேறு வெப்சைட் அதில் வந்து கேஷ் ஆன் டெலிவரியே இருக்காது ஸோ கேஷ் ஆன் டெலிவரி இல்லங்குறப்போ நீங்கள் வந்து அதை ஆர்டர் போட முடிஞ்சால் பார்த்து ஆர்டர் போடணும் கேஷ் ஆன் டெலிவரி இல்லைன்னா நெட் நெட் பேங்கிங் யுபிஐ மெத்தெட் இது நீங்கள் யுபிஐயில காசு அனுப்பிடுவீங்க ஆனால் வந்து ப்ராடக்ட் உங்களுக்கு வீட்டுக்கு வராது இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை இப்போ உங்கள் காசு காசும் நம்ம கொடுத்தாச்சி ஆனால் ப்ராடக்ட் வீட்டுக்கு வர்லையே இதே கேஷ் ஆன் டெலிவரியே ஃப்ராட் என்னான்னா ஒரு இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஐஃபோன்ருக்குன்னு வைங்களேன் அந்த ஐஃபோன் வந்து த்ரீ தொளசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்கு போட்ருந்துச்சு த்ரீ சௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஃபைவ் ஃபைவ் தொளசண்ட் வர இருந்துச்சி ஐயாயரூபா வர இருந்துச்சி ஸோ நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின் பார்த்தீங்கன்னா அதை வந்து ஏன் ஃப்ரெண்டு தான் ஒருத்தவங்க வந்து ஆர்டர் போட்டாங்க ஆர்டர் போட்டு வீட்டுக்கு வந்துவிட்டு இப்போ என்ன சொன்னாங்கன்னா நான் இப்போ வந்து என்னா இப்போ ஒரு ஐஃபோன் நம்ம வந்து ஒரு லட்சரூபா கொடுத்து வாங்குறதுல சோப்பு வச்சி அனுப்புறாங்க ஸோ அதனால் வந்து இல்லை நீங்கள் எங்களுக்கு ஓப்பன் பண்ணுங்கள் நாங்கள் அடுத்து காசு தரோம் அப்படிங்கிறமாரி சொன்னோம் இல்லை இல்லை நாங்கள் அவங்களும் வந்து என்னென்னா இல்லை இல்லை நாங்கள் வந்து ஓப்பன் பண்ண மாட்டோம் நீங்கள் காசு கொடுத்துட்டுதான் ஓப்பன் பண்ணணும் அப்படின்றமாரி சொல்லிட்டாங்க ஸோ இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ஏன்னா இப்போ நீங்கள் காசு கொடுத்துறோம் அவன் உடனே கிளம்பிருவான் அவன் நிற்கமாட்டான் நம்ம அதை அப்புறம் கிழிச்சி நம்ம உள்ள பாக்கு மோஸ்ட்ல பார்த்தீங்கன்னா ஐஃபோன் கண்டிப்பாக இருக்காது ஏன்னா ஐஃபோன்னோட ஒரிஜினல் ரேட்லருந்து பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ஐஃபோன்னோட ஒரிஜினல் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒன் ஒன் லாக் டொண்ட்டி தௌசண்ட்லருந்து அவ்வளோ இருக்கு ஆனால் இவன் வந்து இவ்வளோ சீப்பாக கொடுக்குறான்னே அப்படின்னு நிறைய பேர் வந்து இன்னும் ஏமாந்துட்டு இருக்காங்க இது வந்து தப்பு

அதற்கப்பறம் இப்போ ஷர்ட்ன்னு வந்து பார்த்தீங்கன்னாலுமே நிறைய பேர் இப்படி பண்ணுறாங்க ஆனால் ஷர்ட்டில் வந்து பெஸ்ட்டு என்னென்னா ஷர்ட் வாங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நல்ல யோசிங்க ஷர்ட்டை வந்து நல்லா பார்த்துட்டு அதோட கலர் செக் பண்ணுங்கள் சைஸ் செக் பண்ணுங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா கா என்ன துணி டெக்ஸ்ட்டைல் என்ன டெக்ஸ்ட்டைல்ன்னு பாருங்கள் இந்த மூணுத்தையும் செக் பண்ணதுக்கப்புறம் ஓகேவா ரிவியூ செக் பண்ணுங்கள் மெயினே அந்த ரிவியூ தான் ரிவியூ செக் பண்ணுங்கள் ப்ராடக்ட் டீலர்ஷிப் உள்ள போய் செக் பண்ணுங்கள் இவரு போட்ருக்க எல்லா ப்ராடக்ட்டும் எப்படி ஒர்த்தா என்ன யாது அப்படின்னு அதேமாரி அதே ஷர்ட்டை நீங்கள் வந்து மற்ற வெப்சைட்லையும் அடிச்சு பாருங்கள் ஸோ அந்த மற்ற வெப்சைட்டில் கம்மி ரேட்டில் இருக்கும் இதில் கூட இருக்கும் அந்த மாரியும் இருக்கும் இந்தமாதிரி எல்லாத்தையும் செக் பண்ணதுக்கப்பறம்தான் நீங்கள் வந்து கேஷ் ஆன் டெலிவரியான்னு பார்த்து ஆர்டர் போடணும் இப்படி ஆர்டர் போட்டா தான் உங்களுக்கு வந்து ஒரு ஷர்ட் வாங்குனீங்கன்னா இதுக்கு பின்னாடி இவ்வளோ இருக்கு இதை போட்டீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஆர்டர் வந்து கரெக்டாக வரும் ஸோ தட் அதனால தான் வந்து என்ன சொல்லுறாங்கன்னா ஷர்ட்லாம் ஆட்ரு போட மோஸ்ட்ல ஷர்ட்ன்னு இல்லை இப்போ என்ன ஆன்லைனில் நீங்கள் என்ன ஆட்ரு போட்டாலும் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஃபோன் ஆர்டர் போட்டிங்கன்னாலும் அதில் வந்து என்ன கேட்கும்னா எத்தனை ஜிபி ராமு எத்தனை ஜிபி ஸ்டோரேஜ்ஜி என்ன கலரு மாடல் என்ன அடுத்து தான் அதுக்கு ரிவியூ செக் பண்ணும் கேஷ் ஆன் டெலிவரி இருக்கான்னு பார்க்கணும் இந்த மாரி பல இருக்கும் ஆனால் மெயின் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு தர்ட்டி தொளசண்டுக்கு மேலே நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்குறீங்கன்னா அதுக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்காது பேமெண்ட்டு தான் நெட் பேங்கிங் யுபிஐ அந்த மாரி பேமெண்ட்ஸ் தான் இருக் அது வந்து ரொம்ப முக்கியமானது நீங்கள் வந்து பா யோசிச்சி தான் நீங்கள் ஆட்ரு பண்ணும் ஓகே உங்களுக்கே பு இப்போ வந்து நான் வந்து அப்டி தான் பண்ணுவேன் இப்போ ஒரு ஒன்று ஆட்ரு போடறதுக்கு முன்னாடி அது வந்து நல்லா செக் பண்ணுங்கள் ரிவியூலாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்ததுக்கப்பறம் நீங்கள் ஆர்டர் போடணும் அப்ப தான் உங்களுக்கு பெஸ்ட் அண்ட் நீங்கள் குட் அண்ட் பெஸ்ட்டாக வரும் ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு இருக்கு ஸோ நான் வந்து நிறைய இதில் ஏமாந்துவிட்டேன் அதனால வந்து நான் இப்போ வந்து கரெக்டாக சூஸ் பண்ணுவேன் ஷர்ட் வாங்கணும்னாவே அந்த ஷர்ட் எப்படி இருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கும் ஒரு வேளை அந்த ஷர்ட் வாங்கிட்டேன்னு வைங்களேன் ஷ இப்போ என்னென்னா ஷர்ட் வந்து பார்க்குறதுக்கு இருக்கும் நீங்கள் நல்லா செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அழுக்கு இருக்கும் என்னென்னா ஷர்ட் வந்து ரிட்டன் பண்ணுவாங்க இப்போ ஒரு ஆள் ரிட்டன் பண்ணாங்கன்னு வைங்களேன் அவங்க ரிட்டன் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தந்துருவாங்க அது வந்து நம்மகிட்ட வந்துரும் இந்த மாதிரி நிறையா விஷயம் நடக்குது அதெலாம் கரெக்டாக செக் பண்ணும் லூஸ்லி ஷர்ட்டா அப்படிங்கிறதையும் பார்க்கணும் அது எல்லாம் பார்த்துக்கப்பறந்தான் நீங்கள் வந்து வீட்டுக்கு வாங்கிகிட்டு வரணும் அடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணதுக்கு முன்னாடியுமே நீங்கள் நல்லா செக் பண்ணணும் ஏன்னா செவன் டேஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டும் உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக இருக்கும் ஷர்ட்ஸ்க்கு இருக்குமான்னு தெரில ஆனால் ஓரளவுக்கு இருக்கும் மேட்ச் பண்ணி ஆர்டர் பண்ணும் நீங்கள் ஓகே இது ரெண்டு நாள் யூஸ் பண்ணிவிட்டு ஓகேவான்னு பார்க்கணும் முதல் செக் பண்ணி இல்லிங்கன்னா இல்லைன்னா இந்த ஷர்ட்டில் பிரச்சனை இருக்கு ஷா ஒரு வேளை சைஸ்ஸு ஓ ஃபர்ஸ்ட் டைம் போட மோஸ்ட்லி அவங்களுக்கு சைஸ் தெரிஞ்சிரணும் ஏன்னா நீங்கள் ரெண்டு மூணு டைம் போடமோதுல அடுத்து சைஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது செட்டே ஆகாது முதல்ல சைஸ்ஸை நல்லா பார்த்துட்டு ஓகே இந்த சைஸில் எனக்கு இது வேணும் அப்படிங்கிறமாரி செக் பண்ணிவிட்டு அடுத்து தான் நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஆனால் ஒரு வேளை வீட்டுக்கு சைஸ் மாறி வரும் நிறைய டைம் இந்த மாரி பிரச்சனை வந்துதுங்க சைஸ் மாறி வந்துருது இதனால் பல பிரச்சனை ஆனால் நீங்கள் உடனே ஃபர்ஸ்ட் டைம் போட்டு யூஸ் பண்ண மோஸ்ட்ல சைஸ் மாறிட்டுன்னா வந்து அவன்கிட்ட ரிட்டன் போட முடியாது நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் வந்து ரிட்டன் பாலிசி ரிட்டன் பாலிசிக்குள்ளே போய் அடுத்துதான் ரிட்டன் போட முடியும் அப்படி போட்டால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிட்டன் ஆகும் ஸோ அதுனால தான் வந்து ரி ரிட்டன் பாலிசிங்கறதும் ரொம்ப வந்து ஒரு முக்கியமான விஷயம் ரிட்டன் பாலிசி ஒரு சிலது ரிட்டன் இருக்கும் ஆனால் அவங்க வரவே மாட்டாங்க நான் ஒரு பெட்ஷீட் ஆட்ரு போட்டுருந்தேன் ஒரு ரெண்டு பெட்ஷீட் வந்து இரநூத்தம்பதுருவான்னு என்னாச்சுன்னா ரெண்டு பெட்ஷீட் ஆர்டர் போட்ருந்தோம்மா ரெண்டு பெட்ஷீட்டுக்கு பதிலாக ஒரு பெட்ஷீட் ரெண்டாயிரன்னு தந்தான் ஆனால் ஒரு பெட்ஷீட்டோட ஒரிஜினல் ரேட் வந்து ஹண்ட்ரட்டு ஹண்ட்ரட் அண்ட் ட்வெண்ட்டி ஃபைவ் டூ எவ்ளோவோ தான் இருந்துச்சி ஸோ இவ்வளோ கம்மியான ரேட் நான் எதுக்கு இவ்வளோ வாங்கணும் ரிட்டன் பாலிசி போட்டோம் கஸ்டமர் கேர் நம்பர்லாம் கொடுத்துருந்தான் அந்த நம்பருக்கு அடிச்சோம் நம்பர் ராங்ன்னு வந்துது அப்ப தான் தெரிஞ்ச்சு இவன் ஃப்ராடு ஏன்னா இப்போ நம்ம ரெண்டு பொருளாக வாங்கணும்னு நினச்சா அந்த பொருள் ரெண்டா வர மாட்டேங்குது ரெண்டும் ஒரே பேக்கிங்காகதான் ஒரே பொருளாக ஒரு பேக்கிங்கில போட்டு அந்த பேக்கிங் நமக்கு அனுப்பிடுறாங்க ரிட்டன் போட்டு செக் பண்ணோம்னா ரிட்டன் ஆகாது இது வந்து ஒரு பெரிய பிரச்சனை ரிட்டன் ஆக மாட்டேக்கே இன்னுமே நீங்கள் என்ன நினைப்பீங்கன்னா சரி வேறு வழியில்ல இது யூஸ் பண்ணி தான் ஆகணும் ஆனால் இது நீங்கள் வந்து கோர்ட்டில் கேஸ் போடலாம் ஆனால் இந்த ஒரு பொருளுக்காக யாரும் கேஸ் போட மாட்டாங்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும் நான் வந்து நிறையா டைம் இப்படி ஏமாந்துருக்கேன்ல அதனால தான் நான் என்ன சொல்லுறேன்னா ஒரு ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணுறக்கு முன்னாடி நீங்கள் ரிவியூ பெஸ்ட்டாக செக் பண்ணுங்கள் இப்போ ஒரு சிலவங்க ரிவியூ போட்டு நானே இப்போ ஆர்டர் பண்ணதுக்கப்பறம் ரிவியூ போட தான் செஞ்சேன் ரெண்டு ப்ராடக்ட் ஆர்டர் போட்டால் ஒன்னு தான் வருது நீங்கள் யாரும் ரெண்டு ஆர்டர் போடாதீங்க அப்படின்னும் சொ இந்த ரிவியூ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்களும் கொஞ்சம் ரிவியூ எழுதணும் இப்போ நீங்கள் உங்களால் நாலு பேர் நல்லா இருப்பாங்க நீங்கள் இந்த ரிவியூ எழுதுறது மூலமாக அதனால தான் சொல்லுறேன் ரிவியூ எழுதுறதுங்குறதும் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்தான் இப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஓகே இது நல்லாருக்கு நீங்களும் வாங்குங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கே நல்லாயில்லன்னா அவன் மேலே உங்களுக்கு பல கோவம் என்ன இப்படி அனுப்பிவிட்டான் ரிட்டன் ஆவ மாட்டேக் அப்போ நீங்கள் ரிவியூ உடனே எலுத்திரலாம் ரிவியூ எழுதி ஸ்டாரில் வந்து ஜீரோ ஸ்டார்லேந்து ஃபைவ் ஸ்டார் வர இருக்கு நீங்கள் உங்களுக்கு வேண்டிய ஸ்டாரை கொடுங்க ஸ்டார்லையும் முக்கியமான விஷயம் இருக்கு ஏன்னா ஸ்டார் நீங்கள் எத்தனி என்ன ஸ்டாரை கொடுக்கிறிங்களோ அந்த ஸ்டாரு வந்து எத்தனை ஸ்டாரு இத்தனை ஸ்டாரா ஓகே அப்படிங்கிறத பார்க்கணும் ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் முதல்ல ஸ்டாரல்லாம் நல்லா செக் பண்ணி பாருங்கள் ஸ்டார் செக் பண்ணிவிட்டு இப்போ வந்து நீங்கள் அந்த டீலர்ஷிப் இருப்பாங்கள அந்த டீலர்ஷிப்புக்குன்னு தனியாக ஒரு அக்கவுண்ட் இருக்கும் இப்போ நமக்கு எப்படி இன்ஸ்ட்டாவில ஃபேஸ்புக்லலாம் அக்கவுண்ட் இருக்கோ அந்த மேரி அந்த அக்கவுண்ட் குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஓவராலாக இப்போ வந்து ஒரு நூறு ப்ராடக்ட் எடுத்துருக்காங்கேன்னு வைங்களேன் ஒரு ப்ராடக்ட்டுக்கு ஃபைவ் ஸ்டாரில் எத்தனை ஸ்டார் வந்துரு ஓவராலாக எல்லாத்துலயும் சேர்த்து வச்சி ஃபைவ் ஸ்டாருக்கு கொண்டு வருவாங்க இப்போ வந்து எப்படி சொல்லன்னா ஹண்ட்ரட் டிவைடட் பை ஃபைவ் மாதிரி இந்த மாரி இது வந்து பண்ணுவாங்க அப்படிங்குறப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் வந்து ரிவியூ எல்லாம் செக் பண்ணி அவனுக்கு வந்து ஒரு ரேட்டிங் இருக்கும் இப்போ ஒரு சிலவங்களுக்கு த்ரீ பாய்ண்ட் டூ தான் இருக்கும் ரேட்டிங் ஒரு சிலவங்களுக்கு ஃபோர் இருக்கும் ஆனால் யார் நீங்கள் எவ்வளோ பெரிய அக்கவுண்ட்ஸ் பார்த்தாலுமே அதில் வந்து ஃபைவ் ரே ஃபைவ் ஸ்டார் ரேட்டிங் இருக்காது எதாவது ஒரு சின்ன பிரச்சனை கண்டிப்பாக அதில் இருக்கும் ஆனால் முடியும் ஒரு சிலவங்க வந்து இதை சரி பண்ண பார்ப்பாங்க ஒரு சிலவங்க அப்டே விட்ருவாங்க ஆனால் நான் பார்த்த டீலர்ஷிப்பில் நிறைய பேர் சரி பண்ணலாம் ட்ரை பண்ணிருக்காங்க ஸோ ரொம்ப என்ன என்னன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் முதல்ல ஸ்டார் ரிவியூ செக் பண்ணணும் ரிவியூ கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள் டீலர்ஷிப்பில் என்னென்ன ப்ராடெக்ட்ஸ் போட்டுருக்காங்க என்னென்ன ரேட் போட்டுருக்காங்க அதெல்லாம் பாருங்கள் ஒரு ரெண்டு மூணு ப்ராடக்ட் நீங்கள் அதுல இப்போ ரெண்டு மூணு ஷர்ட் அதுல நீங்கள் செலக்ட் பண்ணி ஓகே இது என்ன ரேட் போட்டுருக்கான் அதே மாரி நாலஞ்சு ஷர்ட் பார்த்து அதுக்கு கீழ இருக்க ரிவியூ ஸ்டார்ஸ்ஸு எ எவ்வளோ ரேட்டு என்னென்ன ரேட்டு இதுக்கு இதுக்கு என்னென்ன ரேட்டு போட்டால் கரெக்டாக இருக்கும் எல்லாமே செக் பண்ணும் அது செக் பண்ணீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும் ஓகே இவன்கிட்ட இவன் இந்த கடையில இவன் ஏன்னா இப்போ வந்து ஒவ்வொரு அக்கவுண்டுங்குறது ஒவ்வொரு கடை மாதிரி ஒவ்வொருக்கு இந்த கடையில வாங்கினா ஓகே இது ஓகேவா இருக்கு அந்த மாரிதான் ஒரு அக்கவுண்ட் ஈகுவல் டு ஒரு கடை இப்போ நீங்கள் இந்த கடையில் வாங்குறீங்கன்னு வைங்களேன் ஓ சூப்பராக இருக்கே இந்த கடையில அப்போ இந்த கடைல நம்ம இனி வாங்குவோம் அவ்ளோ தான அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க நான் வந்து இப்போ இப்போ வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போய்தான் வாங்குனோம் அது ஒவ்வொரு கடையில இப்போ வந்து ஒவ்வொரு கடைக்கின்னு ஒரு அக்கவுண்ட் இருக்கு அந்த அக்கவுண்ட்டில் போய் நம்ம ஈஸியாக பர்ச்சஸ் பண்ணிக்கலாம் வீட்டுக்கே வந்துரும் நீங்கள் வீட்டில் வச்சி காசு கொடுத்தா முடிஞ்ச்சு ஆனால் ஃப்ராட்ஸ் இருக்கு இருந்தாலும் நீங்கள் வாங்குற டீலர்ஷிப் பொறுத்து ஒவ்வொரு டீலர்ஷிப்பை பொறுத்து தான் நீங்கள் வாங்குற குவாலிடீஸ்லேந்து எல்லாமே இருக்கும் ஸோ டீலர்ஷிப்பை மெயினாக பார்த்துக்கோங்க பார்த்துட்டு அதை வந்து வாங்குங்க உண்மைலே ப குவாலிடிலேந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சூப்பராக இருக்கும்

அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிவியூ வந்து மெயினாக செக் பண்ணணும் ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கலர் பார்த்தீங்கன்னா கலர்லையும் பல பிரச்சனை வரும் இப்போ வேறு இதுக்கு நான் வந்து ஒரு ஒயிட் ஷர்ட் அதாவது ரெட் கலரில் ஒரு ஷர்ட் ஆட்ரு போடறேன்னு வைங்களேன் ஆனால் வந்து எனக்கு வந்து ஒயிட் கலரில் ஷர்ட் தந்துவிட்டான் என்ன பண்ணுவீங்க நீங்கள் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா உடனே ரிட்டன் போடுவேன் ஆமாம் ரிட்டன் தான் போட முடியும் இல்லை சரி வேறு வழியே ரிட்டன் வேணா ஒரு சில இதில் ரிட்டன் எடுக்க மாட்டான் இப்போ ஷர்ட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நிறைய பேர் ரிட்டன் எடுக்க மாட்டாங்க தம்பி நீ யூஸ் பண்ணிருக்கப்பா இதை நாங்கள் எப்படி ரிட்டன் எடுக்க முடியும் அப்படின்பாங்க அதனால தான் சொல்லுறேன் ரிட்டன் எடுக்கலன்னா அதுக்கு வேறு வழியே இல்லை சரி எதோ ஒரு ஷர்ட் ஆனால் சைஸ்லேந்து எல்லாமே கரெக்டாக இருக்கு கலர் தான மாறி இருக்கு வேறு வழி இல்லை யூஸ் பண்ணு அப்படின்னு போயிருவாங்க நிறைய பேர் நானும் எப்படின் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அப்டி தான் ரிட்டன் ஆகாது அப்புறம் நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் ஸோ அதனால ஈஸி வே இது தான் ரிட்டனும் ஆகலையா ஓகே இனி வேறு வழி இல்லை நம்ம ப்ளான் வீணா யூஸ் பண்ணுவோம் அவ்ளோ தான கலர் மாறிருச்சு ஓகே அவ்ளோ தான் இந்தமாதிரி யூஸ்ஃபுல்லாக நீங்களும் க்ரியேட்டிவாக யோசிக்கணும் ஏ இப்போ நீங்கள் சாதாரணமாக இது ரிட்டன் போட்டே ஆகணுன்னீங்கன்னா கடைசியாக அந்த ஷர்ட்டும் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டிங்க அதே நேரத்தில் அது வேஸ்ட்டாயிரும் அவன் ரிட்டனும் எடுக்க மாட்டான் இதனால உங்களுக்கு வந்து ரொம்ப பெர்ஸ்னலாக ஸோ அதனால தான் நான் என்ன சொல்லுறேன்னா ரிட்டன் போடறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி யோசிக்கணும் அதே மாரி ஒரு ப்ராடக்ட்டு வாங்குறதுக்கு மோஸ்ட்லி ஒரு ஃபைவ் டு டென் டைம்ஸ் யோசிங்க நாலஞ்சு கம்பாரிசன் போடுங்கள் இந்த ஷர்ட்க்கு இந்த ஷர்ட் என்ன இருக்கு இந்த கலருக்கு இந்த கலர் ஓகே இந்த சைஸ்க்கு இந்த சைஸ் பாருங்கள் இந்த சைஸ் எப்படி இருக்கு அப்படின்ட்டு பார்த்துக்கணும் எல்லாத்தையும் நீங்கள் கரெக்டாக செக் பண்ணணும் நீங்கள் எல்லாம் செக் பண்ணதுக்கப்புறந்தான் ஓகே இதெல்லாம் ஓகேவாக இருக்கு அப்படின்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஆட்ர ப்ளேஸ் ப ஒரு ஆர்டர் ப்ளேஸ் பண்ண எவ்வளோ நேரம் ஆயிருக்குன்னு நீங்களே பாருங்கள்